செடி செடிக்கு எப்போயுமே ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை நான் தண்ணி விடுவேன் திடீர்னு ஊருக்கு போய்விட்டா என்ன பண்ணுறது செடி ரொம்ப வாடி போய்விடும் இல்லையா நாங்கள் பக்கத்து வீட்டில் சாவி கொடுத்துட்டு தண்ணி விடுங்கனு சொல்லுவேன் அவங்க அவங்களுக்கு கொஞ்சோம் விவரம் தெரியாதவங்க பக்கத்துக்கு வீட்டில் ஒரு பாட்டி தான் இருக்காங்க அவங்ககிட்ட எப்படி சொல்லணும்னால் கரெக்ட்டாக பாட்டி இந்த சிகப்பு பட்டனை அழுத்திங்கனால் ஆஃப் ஆகிடும் இந்த பச்சை பட்டனை அழுத்தி தண்ணியை ஃபுல்லா விட்டுட்டு ஒவ்வொரு செடியாக அதுவும் இந்த செம்பருத்தி செடிக்கும் கொஞ்சோம் நிறைய தண்ணி விடுங்க ஏன்னால் அது வந்து இப்பொ தான் தள தள தளனு இருக்குது அதனாலே கொஞ்சம் அதிகமாக விடுங்க அடுத்தது இந்த ஜாதி மல்லி செடி ஜாதி மல்லி செடி வந்து இப்போ தான் வெச்சுருக்கேன் அதனாலே அதுக்கு கொஞ்சோம் நிறைய தண்ணி விட்டு இது வந்து டெய்லியும் கொஞ்சோம் கொஞ்சோம் வந்து விட்டுவிட்டு போங்க நான் ஒரு நாலு நாள் கழிச்சி நான் வந்துடுவேன் நாலு நாள் ஆகும் இல்லைனா ஒரு வாரத்துக்கு மேலே ஆகும் அது வரைக்கும் கரெக்டாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எல்லா செடிங்களுக்கும் தண்ணி விடுங்க ஒரு செடி தவறாமல் வாடாமல் பார்த்துக்கங்க எனக்கு கொஞ்சோம் பெரிய உதவியாக இருக்கும் வேறு இந்த கொய்யா செடி இருக்குது இந்த கொய்யா செடி அடுத்தது செம்பருத்திச் செடி ஜாதி மல்லி கனகாமரோம் முல்லை செடி இது எல்லாமே இருக்குது ஒரு செடி தவறாமல் எல்லாத்துக்கும் விடுங்க அந்த பூவெலாம் இருக்குது அந்த பூவை கொஞ்சோம் பறிச்சு பக்கத்துக்கு வீட்டு பிள்ளைங்களுக்கு யாருக்காவது கொடுத்துருங்க வேஸ்ட்டு பண்ணாதீங்க